எனக்கு பிடித்த ஆன்மீக ஆசிரியர் யாருன்னாக்கால் கிருபானந்த வாரியார் ரொம்ப பிடிக்கும் அவர் எப்பொழுதுமே வந்து நகைச்சுவை சிந்தனை உள்ளவர் எந்த கூட்டத்தில் ல இருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது அதில் சில நகைச்சுவைகளையும் கலந்து தான் பேசுவார் அது மாதிரி ஒரு உரையாடலுக்கு வந்திருந்தபோது ஒரு சிறுவனிடம் திருவிளையாடல் யாரை பற்றிய கதை அப்படின் கேட்பாரு அப்படி கேட்கும்போது அந்த பையன் சிவாஜி அப்படின் சொல்லுவான் அப்போ மக்களெல்லாம் அங்கே கூடி இருந்த மக்கள் எல்லாேரும் சிரிப்பாங்க சிரிக்கும் போது அந்த கிருபானந்த வாரியார் சொல்லுவார் ஏன் அப்படி சிரிக்கிறீங்க பையன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் அப்படின் சொல்லுவார் எல்லா மக்களும் முழிப்பாங்க என்னடா கரெக்டாக சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்களே அப்படின் சொல்லி அப்போ தான் அவர் சொல்லுவார் நேருஜி காந்திஜி அப்படின்னு மரியாதை நிமித்தமாக எப்படி ஜி சொல்கிறோம் அந்த வகையில் தான் அந்த பையனும் வந்து மரியாதை நிமித்தமாக சிவாஜி அப்படின் சொல்லியிருக்குறான் சிவனை வந்து சிவாஜி அப்படின் சொல்லியிருக்கான் அப்படின்னு அவர் விளக்கப்படுத்துவார் அதனால் எப்பொழுதுமே எனக்கு கிருபானந்த வாரியார ரொம்பவும் பிடிக்கும்